மற்ற நாட்டோட ஒப்பிடும் போது நம்ம இந்தியாவில் மருத்துவ வசதி ரொம்ப கம்மியாக இருக்குது கிரா இதையே வந்து பார்த்திங்கனா எங்கள் ஊர் பக்கம் அதாவது நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் கிராம பகுதியில பார்த்திங்னா மருத்துவ வசதி ரொம்பவுமே கம்மியாக இருக்குது நாங்கள் போய் சொந்த ஆஸ்ப்திரியில பார்க்க முடியாதவங்க தான் ஜிஹச்சுக்கு வருவாங்கள் அங்கே வய்சானவங்க எங்களை மாதிரி இக்குறவங்களே கியூவில் நின்று பார்க்க முடியல அப்படி நின்று பார்த்துட்டு போனாலும் செவிலியர் அதாவது நர்ஸ்ஸு கம்மியாக இருக்குறாங்கள் அவங்க ரொம்ப சிரமபடுகிறாங்க அதனால நர்ஸ்கள் இன்னும் அதிகப்படுத்தனும் நம்மளோட மருத்துவங்களை வந்து கவர்ன்மென்ட் எல்லாமே ஜிஹச் சொந்த ஹாஸ்ப்பிட்டல் எல்லாமே ஜிஹச்சாக மாறுச்சுனால் ரொம்ப நல்லா இருக்கும் வசதியாகவும் இருக்கும் எல்லாத்துக்குமே ஏன்னா எல்லாருமே நம்ம இந்தியாவில் எல்லாமே நம்ம செல்வ வளம் இருக்குதுனு நம் சொல்ல முடியாது மற்ற நாட்டோட ஒப்பிடும் போது நம்மள்து ரொம்ப கம்மியாகத்தான் இருக்குது மருத்துவ வசதிகள் இன்னும் நம்மளுக்கு தேவைப்படும்